இப்போது வந்து விவசாயம் வந்து எப்படி எப்படினால் நெல் நடுறோம் நெல் வந்து தொண்ணூறு நாள் நூற்றி இருபது நாளில் வந்து நம்மளுக்கு எடுக்கிறோம் அந்த அதை வந்து நாம அரிசியாக பண்ணுறோம் அரிசி பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு செடியை நடுறோம்னு வச்சுக்க செடி வந்து இப்போ மல்லிகைப்பூ செடி நடுறோம் மல்லிகைப்பூ செடி வந்து கிலோவுக்கு எங்களுக்கு என்ன பணிமண்ட் கிடைக்கிதுன்னா இரநூறுவா நூற்றி எழுபது ரூபா அப்படிங்கிறான் ஆனால் எங்களுக்கு வந்து அது நல்ல பணிமட்டு அதே வந்து கத்திரிக்காய் நடுறோம் கத்திரிக்காய் நடுற போது தொண்ணூறு நாள் அந்த கத்திரிக்காய் பறிக்கிற போது எங்களுக்கு வந்து ஒரு கிட்டதட்ட ஒரு கிலா முப்பது ரூபாய்க்கு விற்றாலும் லாபம் அஞ்சு ரூபாய்க்கு வித்துவிட்டா நஷ்டம் அதெல்லாம் வந்து தொண்ணூறு நாளில் வந்து எங்களுக்கு அந்த காய்ப்புக்கு வந்துடும் இதே வந்து தக்காளி தக்காளி வந்து எழுபது நாள் அந்த எழுபது நாளைக்கு வந்து நாங்கள் பராமரிப்பு பண்ணுற போது கிலா ஐம்பதுக்கு விக்கிது நூறுக்கு விக்கிது ரெண்டு ரூபாய்க்கும் விக்கி நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் அதே வந்து பூச்சிகொல்லி வந்து இந்த மண்ணை வந்து எப்படி அரிக்குது அப்படினால் அந்த மருந்து கெமிக்கல் அந்த மருந்து அடிக்கிற போது புழுக்கள் வந்து இருக்குது அந்த புழுக்கள் வந்து அழிக்கிற போது பூராவுமே வந்து ஏகப்பட்ட சேதங்கள் ஆகிடும் இப்போ ஒன்றும் இல்லை வயல்ன்னு எடுத்துகிட்டீங்னா எலி கடிக்குது நெற்பயிரை வந்து நல்லா கட் பண்ணுது நெல்லை கொண்டு போய் அந்த குருத்தை கொண்டு போய் வங்குக்குள்ளே வச்சுக்குது நாங்கள் போய் அதை பாக்கிற போது ரெண்டு கிலோ வங்குக்குள்ளே இருக்குது இப்படி ஏகவும் வரப்பில் பாக்கிற போது எங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டங்கள் வருது அதனால் வந்து அந்த பூச்சி கொல்லி மருந்து அடிக்கிறதுனால் எங்களுக்கு விவசாயம் வந்து பாதிப்பு ஏற்படுது மண்ணு வந்து சரிஞ்சு போயிடுது செம்மண்ணுக்கு செம்மண்ணுக்கு வந்து கலராக ஆயிக்குது கலரு மண் வந்து பச்சை கலரு ஆகிக்குது நாம்மளே வந்து நடந்து போனால் காலில் புண்ணாகிக்குது அதையெல்லாம் நாங்கள் பாக்கிற போது எங்களுக்கு விவசாயம் வந்து மருந்து இல்லாத நாங்கள் வந்து உழவாளர்கள் எடுக்கணும்